தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் விளம்பரம் செய்தல் என்பது இன்றி அமையாததாக அமைந்துவிட்டது முன்பெல்லாம் பத்திரிக்கை வானொலி தொலைக்காட்சி போன்றவைகளில் மட்டுமே விளம்பரம் செய்யப்பட்டு வந்த நிலை மாறி இன்று ஃபேஸ்புக் வாட்ஸ்ஆப் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் விளம்பரம் செய்தால் அது மக்களை சென்றடையக்கூடிய புதிய தொழிலாக உருவெடுத்துள்ளது அதேபோல செல்ஃபோன் விற்பனைக் கடைகளும் அவற்றின் பழுதுகளை ரிப்பேர்களை சரி செய்யும் கடைகளும்மாக புதிய தொழில் உராயி உருவாகி உள்ளது அதேபோல செல்ஃபோன் மூலமாகவே இன்றைய தினம் வேணுங்கின்ற துணிகளையும் பொருட்களையும் விற்பனை செய்கின்ற அங்க கடைகளும் வாங்குகின்ற நபர்களும் அதிகரித்த வகையில் இருந்து வருகிறது இது போன்ற நவீன தொழில்களில் இன்றைய இளைஞர்கள் ஈடுப்பட்டு வருகிறார்கள் உடலுக்கு அதிக வேலை தராத வகையிலே மூளைக்கு மட்டும் வேலை தருகின்ற தொழில்கள் இன்று அதிகளவில் உருவாகி இருக்கின்றன